அரசு நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவங்க ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க அது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ட்டு போய்விட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் அவங்க ரொம்ப அலட்சியமாக நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விடுவாங்க நான் எனக்கு ப நான் எதில் பார்த்திச்சேன்னா என்னோட திருமணம் வந்து கோவிலில் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ கோவிலில் வந்து அவங்க சில டாக்யூமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க அதில் வந்து மெயின்னா அவங்க கேட்டது வந்து இது தான் உங்களுக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றுதழ் வேணும் அது போய்ட்டு தாலுக்கா ஆஃபீஸில் வாங்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் எங்கள் ஊர் விஎஓ கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க இசேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடச்சிடும் உடனே அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இசேவை மையத்தில் அப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு ஆனால் அதற்கப்றோம் அதில் உயர் அதிகாரிங்க அரசு ஊழியர்கள் கிட்ட வந்து சில பேர்கிட்ட கையெழுத்து வாங்கவேண்டியது இருந்துது அது வாங்குறத்துக்குள்ளே நான் பட்டப்பாடு ஐயோ அவ்ளோவு கஷ்டப்பட்டேன் யாருமே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போயிட்டு நின்றாலுமே பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க சா கையெழுத்து வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க லீவு அவங்க ரவுண்ட்ஸ் போயிவிட்டாங்க அவங்க இல்லை நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியே எனக்கு ஒரு வாரம் கழிச்சி தான் என்னோட சர்ட்டிஃபிகேட் ஏன் கைக்கு கிடச்சிது இதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எ என்டா இவ்வளோ நாள் இழுக்குறாங்க போயிகிட்டே இருக்கு கல்யாணத்துக்குள்ளே சர்ட்டிஃபிகேட் கிடச்சிடுமா இல்லையா அப்படின்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இந்த மாரி தான் ஒரு அலட்சியம் இருக்கு நம்ம அது எமெர்ஜன்சி அப்படின்னு போய் கேட்கும்போது அலட்சியப்படுத்துறாங்க அதுவே அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னு ஆகும் போது தான் அதில் வந்து ஒரு ஈடுபாடு கொண்டு வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி மருத்துவ சேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் ஊர் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சுகாதார நிலையம் இருக்கு திடீர்னு நைட்டு எதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு தட நெஞ்சுவலி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒர்ரி ஆனாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு என்னென்னு செக் பண்ணிடலாம் பிபி செக் பண்ணிக்கலாம் முதோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக பக்கத்தில் உள்ள ஆரம்ப நிலை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனோம் அங்கே போனால் நர்ஸ்ஸு வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வருவாங்க இருங்க அந்த நர்ஸு வரும்போது பார்க்கணுமே அவ்வளோ அலட்சியப்படுத்துறாங்க ரொம்ப நிதானமாக வந்து என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு நான் திரும்ப பேசி விட்டுவிட்டேன் ஒரு எமெர்ஜென்சின்னு வந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டேன் அவங்க வந்து அதற்கப்றம் பார்த்தா பிபி ரொம்ப ஹையாக இருக்கு நீங்கள் இங்கே பார்க்க முடியாது நீங்கள் வந்து உடனே வெளியில வேறு எங்கேயாவது போங்க அப்படின்னு உடனே சொல்லிவிட்டாங்க அவங்க எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணவே இல்லை அட்லீஸ்ட் அந்த பிபியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எதாவது ஒரு டேப்லெட்னாலும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல நீங்கள் வெளியில போங்க வேறு எங்கேயாவது பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்னு பட்டாலும் சில நேரத்தில் அதுவே வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதாட்டம் இருக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் அரசு நிர்வாகத்தில் வந்து குறைகள் இருக்க தான் செய்யுது